வாங்கம்மா என்ன வேணும் என்ன பார்க்குறீங்க சரி ஆ சரி ஓகேம்மா பண்ணிடலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம்மா சரி சுடிதாரில் வந்து மொத்தம் ஆயர்ரூவாய்க்கு இருக்கும்மா முன்னூ ரூவாய்க்கு இருக்கு ஐநூறுரூவாய்க்கும் இருக்கு உங்களுக்கு எது மாதிரி வேணும் சரி ஓகே அப்புறம் வேறு என்னம்மா வேணும் கௌன்னு ஓகே சரி ஓகேம்மா அதுலையும் வந்து எண்ணூரூவாய்க்கு இருக்கு ஐநூறுரூவாய்க்கு இருக்கு உங்களுக்கு எந்த விலையிலம்மா வேணும் சரி அப்புறம் வேறு ஏதாவதும்மா நைட்டியும் நானூறுரூவா இருக்கு நூறுரூபா இருக்கு இரநூற்றி ஐம்பதுரூபா இருக்கு உங்களுக்கு என்னம்மா வேணும் சரிம்மா வேறு ம் வேறு என்ன வேணும்மா ஆ ஆ இருக்கும்மா இருக்கும்மா அப்புறம்மா ஷேர்ட்டு காஸ்ட்லியாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமாம்மா ஒரு முன்னூறுரூவாய்க்கு இருக்கு நானூறுரூவா இருக்கு ஐநூறுரூவா இருக்கு சரிம்மா அப்புறம் வேஷ்டி இருக்கு ரெண்டு டஜனும் ஒரே விலையில கொடுக்கட்டுமா இல்லை கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கட்டுமா இரநூறுவாயில ஆ இருக்கும்மா சரிம்மா வேறு சரி சாரீயும் எப்படிம்மா ஒரே விலையில கொடுக்கட்டுமா இல்லை வேறு விலையில கொடுக்கட்டுமா சாரீ வந்து இரநூத்தம்பதுரூவா இருக்கு நானூறுரூவா இருக்கு ஐநூறுரூவா இருக்கு அறநூறுரூவா இருக்கு ஆயர்ரூவா வரைக்கும் இருக்கும்மா உங்களுக்கு எந்த விலையில வேணும் சரி சரிம்மா மொத்தம் நீங்கள் என்ன கேட்டுருக்கீங்க ஒரு டஜன் சுடிதார் கேட்டுருக்கீங்க அது ஐநூறுரூவா அடுத்து ஒரு டஜன் கௌன் கேட்டுருக்கீங்க அது ஒரு ஐநூறுரூவாய்க்கு கேட்டுருக்கீங்க ஒரு டஜன் நைட்டி இரநூத்தம்பதுரூவா ஒரு டஜன் டீ ஷர்ட் நூற்றி ஐம்பதுரூவா ஒரு டஜன் ஷர்ட்டு வந்து முன்னூறுரூவா ரெண்டு டஜன் வேஷ்டி இரநூறுவா ரெண்டு டஜன் சாரீ இரநூத்தி ஐம்பதுல ஒன்று நானூறுவாயில் ஒன்று கேட்டுருக்கீங்கம்மா மொத்தம் முப்பத்து ஓராயிரத்து அறநூறுரூவா வருதும்மா ரெண்டாயிரத்து அறநூறு அவ்ளோலாம் குறைக்க முடியாதும்மா ஏன்னா நாங்கள் உங்களுக்கு போட்டதே குறச்சி தான்மா போட்டுருக்கோம் சரிம்மா ஒரு நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்து அறநூறுரூவா வேணுன்னா உங்களுக்காக குறச்சிக்கிலாம் ஒரு நீங்கள் ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் கொடுத்துட்டு போய்விடுங்கம்மா நம்ம போட்டுக்கலாம் பில் போட்டுக்கலாமாம்மா சரிம்மா ஆ பணம் வந்து கையில் கொடுக்குறீங்களா இல்லை ஆன்லைனில் பே பண்ணுறீங்களாம்மா ஆ சரி ஓகேம்மா நான் பில் போட்டுருக்கேன் நீங்கள் போய் கவுண்டரில் வந்து பணத்தை கட்டி வாங்கிக்கோங்கம்மா ம் போயிவிட்டு வாங்கம்மா பாய்